ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க நீங்கள் சரிங்க என்ன ஃப்ளவர் வேணுங்க ஓ மைசூர் ரோஸ் வேணுங்களா சரிங்க ஒன் கேஜி ஒன் கேஜி போதுங்களா ஓ சரி எப்போ வேணுங்க ஓ டூ டேஸ்ங்களா சரிங்க ஓகே இப்போது இது என்னென்னால் நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி இருக்கணும் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ்சுக்கு முன்னாடியே புக் பண்ணி இருக்கணும் இப்போது இப்போ என்னென்னால் நாங்கள் ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணணும் ஸோ ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ரெடி பண்ணணும் உங்களுக்கு ஃப்ளவர் எந்தமாதிரி தேவைப்படுதுங்க உங்களுக்கு உதிரியாக தேவைப்படுதா இல்லை பொக்கே அந்தமாதிரி ஏதாவது தேவைபடுதுங்களா பொக்கே டைப் நாங்கள் எல்லா விதமான டைப்பும் தயாரித்து கொடுக்குறோம் பொக்கே டைப்பு உதிரிப்பூ அப்புறம் பார்சல் பண்ணி பாக்ஸு அப்புறம் பூ தொட்டி அந்தமாதிரி வைச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு பொக்கே டைப் போதுங்களா இப்போது எப்படி உங்களுக்கு ஒன் கேஜி பூ எடுத்து எந்த மாதிரி எவ்வளோ பொக்கே அந்தமாதிரி தேவைப்படுதுங்க ஓகே மூணு நாலு நாலு பொக்கே போதுங்களா சரிங்க ஓகேங்க ஸோ நாங்கள் ஆர்டர் எடுத்துக்கிறோம் ஸோ நாங்கள் எமர்ஜென்சி ஆர்டரில் எடுத்துக்கிறோம் சரிங்களா கொஞ்சம் காஸ்ட்டு செலவாகும் பரவாயில்லிங்களா இப்போ நாங்கள் ஒன் வீக் முன்னாடி புக் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு ஒன் கேஜி ஸோ டூ ஹண்ட்ரட் ருப்பிஸ் அந்தமாதிரி பண்ணி கொடுக்குறோம் ஸோ இப்போது நீங்கள் டூ டேஸ் எமர்ஜென்சி புக்கிங்கில் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ரட் இந்த ரேஞ்சுக்கு வரும் ஓகேங்களா சரிங்க ஓகேங்க ஒரு டூ டேஸ்சில் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்து அப்போது வாங்கிக்கோங்க ஓகேங்களா சரிங்க